மு வரதனாசனார் முவான்னு சொல்கிறவங்க நிறைய எழுதிருக்குறாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டிய அதில் கல்லூண்டு இருக்கிற பிள்ளைங்க என்னென்ன இருக்கணுமோ அந்த மாதிரி எழுதுறாங்கள் அதை நான் படிச்சேன் அந்த வயசுல வந்து முவாவுனுடைய புத்தகங்களாம் நிறைய படிச்சுருக்குறேன் அந்த கருத்துக்கள்லாம் நல்லாருக்கும் காத்தோட்டமாக அப்படியே வந்து அப்படியே மூடி வைக்க முடியாத அளவுக்கு கருத்துக்கள்லாம் ஓடின்னே இருக்கும் அந்த மாதிரி இருக்காரு முவா இருந்தாரு சாண்டலில் இருக்காங்கள் அப்புறம் வந்து கல்கி இருந்தாரு அவர்களுடைய கருத்துக்கள்லாம் நல்லா பொன்னியின் செல்வன் இந்தமாதிரி இதல்லாம் அற்புதமாக எழுதியிருக்குறாங்க நல்லாருக்குறாங்கள் அதை படிப்பேன் நல்லாருக்கும் அவங்களோட வர்ணனைகள் ரொம்ப நல்லாருக்கும் நேரடியாக நம்ம வந்து அந்த கருத்த அந்த ஆற்ற பார்க்கும் போது அந்த ஆத்தில் சாதாரணமாக தெரியும் அது ஆனால் அந்த எழுத்தாளன் வந்து அந்த ஆற்ற வந்து நிறைய அழகாக வர்ணிச்சு எழுதியிருப்பான் அப்போ அவன் கண்ணுக்கு வந்து எது எது எப்படி இருக்கணும்னு எதிர்பாக்குறானோ அந்த மாதிரி அவன் எழுதுகிறான் அதை வந்து நமக்கு நேராக பார்த்ததுக்கும் அந்த எழுத்தாளர் நமக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ ரசிக்கிறோம் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை இவ்ளோ பெருசு பண்ணி வச்சுருக்குறாரே இவ்ளோ அழகாக எழுதிருக்குறாரே படிக்கிற மாதிரி எழுதியிருக்குறாரே நல்லாருக்குதேன்னு சொல்லி போட்டது உண்டு அதே மாதிரி இந்த கண்ணதாசன்ங்கிறவருனுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரோட தத்துவங்கள்லாம் நல்லாருக்கும் வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இருக்குறாங்கள் அவங்களாம் அப்பப்போ வர எழுத்தாளர்கள்லாம் பார்த்தா நல்லா அதை படிப்பேன் குமுதம் அப்போல்லாம் குமுதம் கல்கி அந்த மாதிரியெல்லாம் படிச்சிட்டுருப்பேன் அதாவது மாணவர் பருவத்தில் அப்போ அவங்க கருத்துக்கள்லாம் நிறைய ஈடுபாடு இருக்கும் அதுமாதிரி கருத்துக்கள் நானும் நிறைய அது பார்த்துட்டு இருக்கேன் போதுமா